ஓவியம் வரைய தொடங்கிற ஒவ்வொருவருக்கும் நான் என்ன சொல்வேன்னா முதல்ல எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சிக்கோங்கள் பேப்பர்ல இருந்து கலர்ல இருந்து தண்ணி வாட்ரு கலர் எல்லாமே எடுத்து வச்சிக்கோங்க நம்ம லை லைட்டு வெளிச்சம் இல்லைனா லைட்டு இருக்கக்கூடிய இடமா பார்த்து இருக்கணும் நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய ஓவியம் வரைகிறோம் அப்படினா நம்ம உட்கார்றதுக்கு சௌகரியமான ஒரு சேரு டேபுளு அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா அப்பப்போ எந்துருச்சு நம்மளால் போய்கிட்ருக்க முடியாது ஏன் ஒரு ஓவியம்ங்கிறது வெறும் எப்படி சொல்கிறது மனசார வரையக்கூடியது அதில் ரொம்ப ஆர்வமாக நம்ம வரைஞ்சிட்ருக்கம்போது எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாதுனு நமக்கு தோணும் தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சினால் முதல்லே ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்து வச்சிக்கோங்கள் வேற ஏதாவது பென்ஸ் அந்த ஷா பென்சிலு உடஞ்சிரும் அப்படினா ஷார்ப்னர் எடுத்து வச்சிக்கோங்கள் அதை போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி எடுத்து வச்சிக்கோங்கள் ரப்பர்லாம் சிலப்போ நான் பக்கத்திலயே தான் இருக்கும் ஆனால் அழிச்சிட்டு வைக்கும் போது எங்கே வச்சோம்னே தெரியாது அதனால் ஒரு ரெண்டு ரப்பராது பக்கத்தில் கைக்கு எட்டுற தூரத்தில் வச்சிக்கோங்கள் அந்த டேபுளலாம் அழுக்காக்குற மாதிரி செய்யாமல் எல்லாம் வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கணும் பேப்பர்லாம் ரொம்ப நீட்டாக சுத்தமாக டேபிள்ல விரித்து வச்சிட்டு அதை அழகாக நம்ம வரைகிறதுக்கு சௌகரியமா வச்சிருக்கணும் வேற என்னது ஃப்ரேம்லாம் சிலவங்க போடுவாங்கள் அந்த மாதிரி ஃப்ரேம் ஐட்டத்தலாம் கூட எடுத்து நம்ம ரெடியாக வச்சிக்கிறது நல்லது ஒரு பாட்டு கேட்டுட்டோ அந்தமாதிரிலாம் நம்ம வ வரையும் போது இன்னுமே நல்லா வரையணும் அப்படினு ஒரு எண்ணம்லாம் உருவாகும் என்னென்ன கலர்லாம் மிக்ஸ் பண்ணணும் அப்படினு சில சமயம் டவுட் சந்தேகம்லாம் வரும் அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னால் இந்த இந்த கலரை மிக்ஸ் பண்ணால் இந்தந்த கலர் வரும் அப்படின்லாம் சில அட்டைகள் இருக்கும் இல்லையா அதை அதை எடுத்து பக்கத்தில் வச்சிக்கிறது நமக்கு நல்லது வேற வந்து ஃபோன் பார்த்து வரையணும்னால் அது குட்டியாக இருக்கும் நமக்கு வந்து அவ்வளோவா கண் தெரியாது இல்லையா அப்போ ஒரு லேப்டாப்போ ஏதோ ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஆக்குகிற மாதிரி எதிலயோ ஒன்ல போட்டு அதை பார்த்து நம்ம வரைஞ்சோம் அப்படினா நமக்குமே கண் பாதிக்காது இன்னும் கூட கொஞ்ச நேரம் வரையலாம் அப்புறம் சேர் எடுத்து வச்சிருப்போம்போ சேருக்கு பின்னாடி ஒரு தலைவாணி ஏதாவது வச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வரையும் போது நமக்கு குருக்குலாம் வலிக்கும் இல்லையா அதெல்லாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்படியும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம்